இப்போது ஈரோடு மாவட்டத்தில் வளர்ச்சி மற்றும் அவங்களோடய வாழ்வாதாரம் அப்படிங்குறது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவில் வாழ்கிற கூடியதாகதான் இருக்குது இதுவுமே ரொம்ப சவாலானதாக இருக்கிறதில்ல அந்த சவாலானது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்குறதுல ஒருசில மக்கள் இன்னுமே பின் தாங்கித்தான் இருக்காங்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சு அவங்களை மேலே கொண்டுவரணும் அப்படிங்குறது ரொம்ப முக்கியமான விஷியமாக போய்ட்ருக்குது அப்புறம் எல்லா பக்கமுமே அரசியல் அப்படிங்குறது வந்துட்டு ஓங்கி நின்னுகிட்டுதான் இருக்குது இன்றதனால நம்மளால் இப்போது அரசு பணி வாங்குறோம் அப்படின்னா நம்ம அந்த வந்து நேர்மையான முறையில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்வி குறியாக தான் போய்கிட்ருக்கு இதுமாதிரி சில விஷியங்கள் தான் வந்துட்டு மாவட்டங்கள்ல ஒரு சவாலாக இருக்குதே தவிர மற்ற படியான சுற்றுசூழலுடைய ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை வந்துட்டு உள்கட்டமைப்பு பிரச்சனையோ அதுமாதிரி பெருசாக இந்த ஈரோடு மாவட்டத்தில் எதுவும் இல்லை அப்படிங்குறது தான் நான் நினைக்கிறேன் இப்போது நம்ம மாவட்டத்தில் இன்னும் நம்ம பெரிய இதை கொண்டு வரணும் பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா சுற்றுலா தளங்களை இங்கே நம்ம அதிக படுத்துகிறதன் மூலயமா எல்லா மக்களும் இங்கே வந்துட்டு போகிறதன் மூலயமாக நம்மளோடைய மாவட்டத்தை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போகலாம் அப்படிங்குறது என்னோடய ஒரு இதுவாக இருக்குது